இது வந்து சமைக்கிறது வந்து பெண்கள் மட்டுமே செய்யும் வேலையாக ஒரு காலத்தில் இருந்துச்சு இப்போ அப்படி கிடையாது இப்போ வந்து ரெண்டு பேருமே ஒர்க்குக்கு போகிறாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி நிறைய இப்போது ஒருத்தங்க வந்து எல்லாமே வெட்டிக் கொடுக்கறதுலாம் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொருத்தங்க அதை செய்கிறதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ அந்தமாதிரி அது ஸ்பிலிட் பண்ணி பண்ணுறது யூஷுவல் மாதிரி ஆகிருச்சு இப்போ அது யூ யூஷுவல் தான் அது ஒன்றும் பெரிய கேர்ள்ஸ் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயம்லாம் கிடையாது அதுமாதிரி இப்போ நான் இங்கேயுமே பார்த்துருக்கேன் இப்போ என் தம்பிலாம் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா தோசைலாம் நான் சாப்பிட்ணும் எனக்கு பசிக்குது அப்படின்னா எனக்கு இன்னைக்கி வந்து நான் தோசை ஊற்ற மாட்டேன் அப்படின்னா என் தம்பி ஊற்றுவான் தோசை ஊற்றுவான் எல்லாத்தையும் வதக்கி கொடுத்தா அதை போய் அரைச்சிட்டு வருவான் வெங்காயத்தைலாம் அந்த சாப்பரில் போட்டு நீ சாப் பண்ணி வை அப்படின்னா அது மாதிரி செய்வான் ஸோ இந்த மாதிரி சின்னச் சின்ன இன்று வந்து இப்போ நம்ம ப்ரட் சில்லி செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்படின்னா அதுக்கு என்னவெல்லாம் வெட்டணும்ன்றது அவனுக்கு தெரியும் அதெல்லாம் வெட்டி வெச்சுடுவான் எல்லாத்தையுமே ஏன்னா அது அவனுக்குப் பிடிக்கும் அது அவனுக்கு பிடிச்சத ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன சொன்னாலும் செய்வான் அது மாதிரி இப்போது சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைகிறதுலாம் நான் பண்ண மாட்டேன் எனக்கு அது ஒரு க கஷ்டமா இருக்கும் அதை அவன்ட்ட கொடுத்தோன்னா அவன் சூப்பராக பெசைஞ்சு கொடுத்துருவான் அவ்வளோ சாஃப்ட்டாக வரும் ஸோ அந்த மாதிரி வ கேர்ள்ஸ் மட்டும் பண்ணுறது இல்லை பாய்ஸும் பண்ணுவாங்க எங்கள் வீட்லேயும் பண்ணிருக்காங்க